எங்கள் கிராமத்தில் மேற்கொள்ளப்படும் தொழில்கள் என்னென்னவென்றால் நாற்று நடுதல் கரும்பு விளைவித்தல் விவசாயத்தொழில்கள் அனைத்தும் செஞ்சிட்டு இருக்கோம் அப்புறம் செங்கல் சூலை வச்சிருக்கோம் அப்புறம் மாட்டுப்பண்ண கோழிப்பண்ண வாத்துப்பண்ணை மீன்பண்ணை அப்புறம் நிறைய பனங்கா விற்குறது வெண்டைக்காய் அறுவடை பண்ணி கிராமம் கிராமமாக விற்போம் கீரை வகைலாம் நிறைய வச்சி விற்போம் அப்புரோ இந்த கத்தரிக்காய் பறித்து ஊர் ஊராக கொண்டு போயிட்டு வண்டியில் விற்போம் இதான் எங்களுடைய தொழில் ஒரு சில இடங்கள்ல இந்த முடி வெட்டுற தொழில் செஞ்சிட்டு இருக்கோம் செருப்பு தைக்கிறது காய்கறி விற்கிறது அப்புறம் மளிகைப்பொருள்லாம் விற்றுட்டு இருக்கோம் தெரு தெருவாக போவோம் சாய்ங்காலம் ஆச்சுனா போண்டா பஜ்ஜி அது தொழில் பண்ணிட்டு இருக்கோம் ஜெராக்ஸ் கடை ஒரு பக்கம் வச்சிருக்கோம் முட்டை போண்டா பஜ்ஜி இதெல்லாம் வச்சிருக்கோம் அப்புறம் மீன் பண்ணையில் இறாலு அது வித்டுருப்போம் வாத்து வாத்து முட்டை கோழி முட்டை நாட்டு முட்டை இதெல்லாம் விற்றுட்ருக்கோம்